எங்கள் மாவட்டத்தில் முக்கியமான பயிர்கள்னு கேட்டிங்கனால் நெல் பயிர் சொல்லுவோம் கரும்பு அப்புறம் வந்து தானிய பயிர்கள் அப்புறம் பருவ ஒரு சில பழ வகைகளெல்லாம் பயிரிடுவோம் அதில் வந்து மூணு பகுதியாக நம்ம பிரித்து பா பார்க்கலாம் ஏன்னால் ஒரு சில பகுதியில் வந்து வெறும் நெல் மட்டுமே நடுவாங்க ஒரு சில பகுதியில் வந்து கரும்பும் போடுவாங்க இன்னும் ஒரு சில பகுதியில் வந்து மிளகாய் கத்திரிக்காய் இந்தமாதிரி காய்கறி வகையான பயிரும் வந்து செய்வோம் இதில் அதிகமாக பார்த்தீங்கனா நெல் வந்து மூணு போகமும் நெல் நடு நடுவோம் ரெண்டாவது வந்து எங்களுக்கு கரும்பு ஆலை பக்கத்துலேயே இருக்கிறதுனால கரும்பு வந்து கன்டினியூஸாக வந்து ஒரு சில பகுதியில் நாங்கள் போடுவோம் மூணாவது பார்த்தீங்கனா வந்து தோட்ட பயிர்னு இருக்குது அது வந்து ஒரு ஏக்கர்னு கூட நாங்கள் மிளகாலாம் போட்டு சாகுபடி செய்வோம் ரெண்டாவது இந்த வெண்டைக்கா இதெலாம் வந்து காய்கறிகளில் வந்து வெண்டைக்கா கொத்தவரக்கா கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயிர் வைப்போம் அதிகமாக வந்து மிளகா வந்து நாங்கள் எங்கள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிளகா வந்து நல்ல விளையும் நல்லா சாகுபடி பண்ணுவோம் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கனா மல்லாட்ட பயிர் வேர்கடலைனு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அதுவும் ரெண்டு போகம் நல்ல இது கொடுக்கும் பழ வகைகள்னு பார்த்தீங்கனா பப்பாளி பழம் ரெண்டாவது நம்ம சீத்தா பழம் இருக்கில்லையா இது ரெண்டும் வந்து எங்கள் மாவட்டத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்குது அதுவும் பப்பாளி பழம் வந்து ஏக்கர் கணக்கு வெச்சுட்டு நல்ல லாபம் பார்ப்போம் மூணாவது வந்து இந்த இதுவெல்லாம் இருக்குது இல்லையா மருத்துவ குணம் கொண்ட ம இதுன்னு பார்த்தீங்கனா எல்லா காய்கறிலேயுந்தான் இருக்குது நாங்கள் வந்து முக்கியமான பயிர்னு பார்த்தீங்கனா இந்த மஞ்சளெலாம் வந்து பொங்கல் சீசன் அப்போது சேல்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடியே ஒரு மூணு மாதம் முன்னாடியே பயிர் வெச்சு மஞ்சளெல்லாம் ஒரு சில பகுதியில் வந்து விளைய வைப்போம் ரெண்டாவது வந்து அதிகமான பா பயிர் வகைனு பார்த்தீங்கனா எங்கள் மாவட்டத்தில் வந்து நெல் பயிரும் கரும்பும் தான் வந்து அதிகமாக வந்து நாங்கள் பயிரிடுவோம் ரெண்டாவது வந்து மா நெல் பயிர் வந்து கமிட்டியில் எடுத்துனு போய் அரசாங்க கமிட்டியில் எடுத்தும் போய்விட்டு நெல் பயிரை வந்து எடை போட்டுவிட்டு அங்கே கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கான தொகையை வாங்கிப்போம் மல்லாட்ட பயிரும் அதேமாதிரி தான் மல்லாட்ட பயிரும் கமிட்டியில் போட்டு எடுப்போம் இல்லை ஒரு சில வியாபாரிங்கள் வந்து நேரடியாகவே வந்து எங்கள் கிட்டே கொள்முதல் பண்ணிப்பாங்க கரும்பு வந்து ஆலைக்கு எடுத்துகிட்டு போய்விட்டு அங்கே எடை போட்டு அங்கே கரும்பை கொடுத்துடுவோம் அதிகமாக திருவண் எங்கள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டமானது அதிகபட்சம் நெல் பயிரும் கரும்பும் காய்கறி பா செய்ய அதிகமாக பயிர் வெச்சு செ விளைய வெச்சுட்டுருக்கோம் அவ்வளோ தான் நன்றி